ப்ளூடூத் பற்றி நான் பதினொன்னாப்பு படிக்கிறப்ப தான் நான் வந்து அதை வந்து முழுசா அதை பற்றி எனக்கு தெரியும் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தனால எனக்கு அதை பற்றி சொல்லியிருந்தாங்க ஒயர் கனெக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுற சாதனம் ப்ளூடூத் அப்படின்றது எனக்கு அது தெரியும் மொதல் மொதல் நான் வந்து ப்ளூடூத் வந்து ஹெட் இது ஹெட்செட்டாக தான் ப்ளூடூத்தை வாங்கினேன் அப்போ தான் எனக்கு ப்ளூடூத்தோடய அதோடய அறிமுகமே எனக்கு அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ளூடூத்தில் வந்து என்னோடய மௌஸ் வாங்கினேன் அதையும் நான் ப்ளூடூத் மூலிமா ஒயர்லெஸ் மௌஸாக யூஸ் பண்ணேன் இப்போ நான் ப்ளூடூத்தில் ஒரு ஸ்பீக்கர் வைச்சிருக்கேன் அதுவுமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் ஒயர்லெஸ் இல்லை இந்தமாதிரி நிறையா இடத்துல நான் வந்து ஒயர்லெஸ் இல்லாமல் ப்ளூடூத்தை நிறைய யூஸ் உபயோகப்படுத்திட்டுருக்கேன் இப்போ நான் ஏதாவது படிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு தெளிவாக கேக்கிறதுக்கு அதுக்கு எனக்கு ப்ளூடூத் தான் உதவியாக இருக்குது ஏன்னா அது சாதாரணமாக வந்து ஒயர் இல்லாமல் இருக்குது அதனால ஈஸியாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எப்படி பார்க்கணுமோ அந்தமாதிரி பார்த்து சவுண்டு கேக்கிறதுக்கு எதுக்கும் நம்ம எந்த தொந்தரவும் இல்லாமல் ஈஸியாக கேட்டுக்கலாம் அதுமாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கருமே ஒயர் இல்லை அதனால் எப்படி வேணுனா அதை ஈஸியாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் மொபைல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்பீக்கர் ஒரு பக்கம் கொஞ்சம் தள்ளி இருந்தால் போதும் ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னுலாம் இல்லை ஒரு நூறு மீட்டர் இடைவெளியோ ஒரு எரநூறு எரநூறு மீட்டர் இடைவெளிக்குள்ளே அந்த ப்ளூடூத்தை வெச்சி யூஸ் பண்ணிக்கலாம் டிவியிலையும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் மாட்டியிருக்கும் அதனால் ப்ளூடூத் வந்து என்ட்ட மௌஸில் இருக்குது ஸ்பீக்கரில் இருக்குது ஹெட்செட்டில் இருக்குது இது எல்லாமே எனக்கு ப்ளூடூத்தோடய பயன்பாடு வந்து என்னோடய அன்றாட வாழ்க்கைலையுமே ப்ளூடூத் வந்து உதவியாக தான் இருக்குது